ஹலோ ஆமாம்ங்க காய் வேணுங்களா காய் எல்லாம் கேரெட்டு பீன்ஸு முள்ளங்கி முள்ளங்கி வெண்டக்காய் கொத்தவரங்காய் ம் பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் எல்லா காய் எல்லா காயும் இருக்குதுங்க தக்காளி எல்லாம் ஐம்பரூவாதாங்க உங்களுக்கு என்ன காய் வேணுங்க சரிங்க சரிங்க ரேட்டெல்லாம் ஒரு கிலோன்னு இருபது இருவதுரூபானுங்க கம்மி வில தானுங்க ஆமாம்ங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ கீரை இருக்குதுங்க ஆ செங்கீரை இருக்குதுங்க பருப்பு கடையிற பருப்பு குள்ளே போட்டு கடையிற கீரை இருக்குதுங்க அப்புறம் மிளகுத்தக்காளி கீரை இருக்குதுங்க உங்களுக்கு என்ன கீரை வேணுங்க ஆ சரிங்க அது ஒரு ஒரு கட்டு அஞ்சுருவாயிங்க வாய்ங்கிறிங்களா ஆ சரிங்க அப்புறங்க ஆ சின்ன வெங்காயம் நூற்ரூவாயிங்க ஆ சரி ஒரு பத்துரூவா குறச்சிக்குடுங்க சரிங்களா ஆ அதில் அரைகிலோ போதுங்களா ஆமாம்ங்க ஆமாம்ங்க அப்புறோம் என்ன பண்ணுறதுங்க அதற்குத்தான் உங்களுக்கு தான் பத்துரூவா குறச்சி கொடுக்குறன் பாருங்கள் ஆ ஆ பெரிய வெங்காயம் அது இன்னும் முப்பதுருவாயிங்க அதில் ரெண்டு கிலோ வேணுங்களா ம் போதுங்களா அது பெரிய வெங்காயம் கம்மிதானுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலா முல்லைங்க ஆ சரிங்க ஆ சரி சரிங்க அப்புறோங்க என்னங்க ஆ வாழக்காய் இருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷாக இருக்குதுங்க எத்தனை வேணுங்க ஆ எத்தனை வேணுங்க நாலு காயிங்களா சரிங்க ஆ சரிங்க என்ன என்ன ஒரு அஞ்சு அஞ்சு ரூவா போட்டுக்கோங்க ரேட்டு ஆ பின்னே எவ்வளோ தருவீங்க சரிங்க அப்படி கிட்ட வாய்கிங்க ம் அப்புறோம் என்ன வேணுங்க ஆ ஆ முருங்க்காய் இருக்குதுங்க முருங்க்காய் எல்லா இப்போலாம் கெராய்க்கு இல்லைங்க ம் இங்கேலாம் எங்கள் பக்கத்துலலாம் இல்லைங்க அதனாலதான் சொன்னங்க நாங்கள் அப்புறோம் வியாபாரம் பண்ணுறே வாங்கி தானே விற்கிறோம் இல்லை இல்லை இங்கே ஆ சரி போட்டு கொடுக்குறன் வாங்க ஆ சரிங்ண்ண ஆமாம்ங்க எதோ எங்களுக்கும் ஒருரூவா ரெண்டுரூவா தான் வருமானம் வருதுன்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க நல்ல காய் எல்லாம் நல்லா ஃப்ரெஷாக இருக்குதுங்க அன்னைக்கே கொண்டு வரதுங்களா இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா சரிங்க நான் கொண்டு வந்து அப்படியே பணம் வாங்கிக்கிட்டுங்களா ஆ சரிங்க கொடுத்துலாங்ளா என்னங்க ஆ மொத்த ரேட்டும் ஆயிரத்து நூறுரூவா வருதுங்க நீங்கள் ஒரு ஆயிருவா போட்டுகொடுத்துருங்க போதும் ஆ சரிங்க சரிங்க வச்சிட்டுங்களா என்னெனங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி வில எல்லாம் ரேட்டு அதிகம் இல்லைங்க அதனாலங்க சரி அப்புறோம் இன்னொரு தடவை வந்தா வாங்கிகலாம் இருங்க